எங்களுடைய பகுதியில் வந்து கலை கைவினை வந்து அப்படினு சொல்லறதுக்கு நிறையா இருக்குது இப்போது கலைனு பாத்துக்கிட்டோம்னா கரகாட்டம் கும்மி பறை நடனம் தெருக்கூத்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் மேடை நடனம் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ கரகாட்டம்னு பார்த்திங்கனா வந்து தலையில் வந்து செம்பு மாதிரியான இருக்கும் அது மேல் வந்து கிளி போன்ற ஒரு உருவ பொம்மை இருக்கும் இதை வந்து தலையில் சுமந்து கரகம் வந்து கீழே விழாம ஆடுறது தான் கரகாட்டம்னு சொல்லுவாங்க இதில் வூடு கட்டுறது வூடு கட்டுறதுனு சொல்லுவாங்க வூடு கட்டுறதுனா தலையில் வந்து பத்து அடுக்கு கொண்ட கரகம் மாதிரி அமைப்பு உருவாக்கி அதை தலையில் சுமந்து கீழே விழாமல் ஆடுறது பேரு தான் வூடு கட்டுறது இது நிறைய பேருக்கு என்னனே தெரியல இது தான் கரகாட்டம்னு சொல்கிறாங்க அடுத்து கும்மினால் நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்களில் ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து கோயில் வாசல் முன்னாடி தன் சொந்த இசைக்கு ஏற்ப கும்மி அடிக்கிறது தான் கும்மி பறை வந்து நம்ம பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே பறை தான் ரொம்ப இது முக்கியமானதாக இருக்குது அடுத்து வந்து நடனம் நடனம்னு பார்த்திங்கனா அதில் நிறையா இருக்குது பரதநாட்டியம் அதே மாதிரி நிறைய இருக்குது சிலப்பதிகாரத்தில் மாதவி அதனால் மாதவி வந்து சிலம்பு இதனால் மதுரையவே வந்து கண்ணகி எரித்திருக்காங்க அதெல்லாம் நடனத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க நாட்டிய பேரொளி பத்மினியில் இருந்து சோபனா கலா பிருந்தா பிரபு தேவா மைக்கேல் ஜாக்சன் இப்படி நிறைய பேரை சொல்லலாம் அடுத்து தெருக்கூத்துனால் ஒரு கருத்தை வந்து மக்கள் மக்கள்ட்ட தெரிவிக்க ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த தெருக்கூத்து வந்து பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டே இருக்காங்க எப்படினால் ஆங்கிலேயர்களை வந்து ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்டவங்க அப்படினு மக்கள்ட்ட தெரிவிக்க வந்து இந்த தெருக்கூத்து ரொம்ப முக்கியமானதுனு சொல்கிறாங்க மயிலாட்டம்னால் மயிலோட இறகை எடுத்து அதை தோளில் சுமந்து ஆடுறதுதான் மயிலாட்டம் அடுத்து ஒயிலாட்டம்னால் கைகளில் துணிகளை கட்டி ஒரு பாட்டுக்கு இசை இசைப்பாங்க அது தான் வந்து ஒயிலாட்டம் மேடை நடனம்னால் ஒரு மேடையில் ஒரு பாட்டு பாட அந்த பாட்டுக்கு ஏற்ப இசை ஆடுவாங்க அது தான் மேடை நடனம் அடுத்து வந்து கைவினைத் துறைனு பார்த்திங்கன்னா மண்பாண்டம் மண்பாண்டங்களில் வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இதை சாப்பிடும் போது மன அழுத்தம் குறையும் இப்போது புதுசாக ஒரு ரிசெர்ச்சில் சொல்லியிருக்காங்க என்னனால் இந்த மண்பாண்டத்தில் சாப்பிடுறது வந்து கேன்சர் இருந்தால் கூட அது கியூர் ஆகும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இருந்தால் அப்படினு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாமே வந்து இனிமேல் மண்பாண்டத்தில் சாப்பிடுறத வந்து பின்பற்றணும் அடுத்து ஓலை அதில் வந்து என்னனு பார்த்திங்கனா பனை ஓலையை பதப்படுத்தி அதில் கூடை அழகழகான பொருட்கள் நிறைய பொருட்களை வைக்கறதுக்கு அழகாக செய்கிறாங்க இந்த ஓலையில் வந்து நிறைய இருக்குது பனை ஓலை தென்னை ஓலை இது மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காங்க அடுத்து வந்து நரிக்குறவர்கள் அவங்க வந்து தங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்தில் சின்னதாக கூடாரத்தை அமைத்து அவங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஊசி பாசி மணி இதை வச்சு ஒரு பொருளை தயாரிச்சு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு நிரந்தரமான இடம் என்று எதுவும் கிடையாது இப்போ வந்து எல்லோருமே அவங்கள்கிட்ட வந்து அவங்க செய்கிற பொருட்களை விரும்பி வாங்க ஆரம்பித்திருக்காங்க இது அவங்களுக்கும் வருது அவங்களுக்கும் சமுதாயத்த உருவாக்கும் அடுத்து வந்து இது வந்து எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது எங்கள் பயன்பாட்டிற்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாரம்பரியமாக இது எல்லாமே நாங்கள் பயன்படுத்திட்டே இருக்கோம்